திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நிறைய கட்சிகள் இருக்குது அரசியல் அமைப்புகள்லாம் இருக்குது திருப்பூர் வந்து ஒரு பெரிய மாவட்டம் திருப்பூர் பின்னல் ஆடைக்கி ரொம்ப ஃபேமஸான ஒன்று தமிழ்நாட்டில் பார்த்தா மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது அதில் திருப்பூரும் ஒரு மாவட்டம் இதில் வந்து நிறையா வெளியூர் மக்களெல்லாம் வந்து தங்கி இருந்து பின்னல் ஆடை தொழில் செஞ்சு தங்களோட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வந்துட்ருக்கிறாங்க இதில் வந்து நிறைய கட்சி இருக்குது உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது இதில் நம் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறையா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து மாறிட்டே போயிட்ருக்கிறாங்க அதில் ஒரு சில எம்எல்ஏன்னு பார்த்தா செல்வராஜ் இவரு வந்து டி எம் கே சார்ந்த ஒரு உறுப்பினர் அடுத்தது குணசேகரன் விஜயகுமார் இப்படி நிறையா எம்எல்ஏக்கள் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருந்துருக்கிறாங்க மக்களுக்காக நல்ல பணிகளெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க மக்களோட குறை என்ன நிறை என்ன அதை எல்லாம் வந்து நேரில் கண்டறிஞ்சு உடனே அவங்கள அந்த குறை நிறைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறாங்க இவங்க திருப்பூரில் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை ரொம்ப பெருசு அதனால நிறையா கட்சி அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதுக்கு உண்டான பொறுப்பில் இருக்கிற பிரதநிதிகள் அத சரியா பார்த்துகிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சிட்டுருந்தாங்க எம்எல்ஏக்களும் அவங்களோட பணியை வந்து நல்லா சிறப்பாக ம் பணி ஆற்றி மக்களுக்கு ஒரு நல்ல முறையில உதவி செஞ்சாங்க